விவசாயிகள் வந்து அரசாங்கத்திடம் எதிர்பார்ப்பு சில நன்மைகள் அதாவது நாட்டுக்கும் தேவை வீட்டுக்கும் தேவைங்க அதே சமயம் விவசாயிகள் வந்து உண்மையான விவசாயிகள் வந்து குத்தகைக்கு ஓட்றவங்க அவங்க வந்து இப்போ நீங்கள் குத்தகையும் கொடுத்தாவணும் அப்பறம் இயற்கை உரம்னு சொன்னால் இப்போ இந்த மருந்து இதெல்லாம் அடிச்சு வெள்ளாமை எடுக்கிறது விட இயற்கை உரம் எச்சி வந்துருது ஒன்று அவிங்களுக்கு தேவையான அதாவது அந்த ஏரியாவிலிருக்குற அக்ரிகல்ஸ் பிடிச்சி அதுக்குத் யார் யார் என்ன எப்படிங்கிறது ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அரசாங்கம் அதே மாதிரி மேட்டாங்காடு இருக்குல்ல மானம்பாக்கும் வெள்ளாமை அவங்க வந்து வருஷம் வருஷம் நட்டம்தான் அவங்க வந்து போதிய அளவுக்கு கடலக்காய் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கலினா நம்மளுக்கு கடலெண்ணெய்யே இல்லேனு சொல்லலாங்க இப்போ நீங்கள் தோட்டக்கால்ல பெரும்பாலும் கடலக்கா செடியே இருக்காது அவங்க போடுறதான் கடலக்கா கடலக்காய் ஒன்று அப்பறம் அந்த கொடி வச்சு ஆடு வளத்துவாங்கோ போதிய மட்டன் நம்மளுக்கு அவரை துவர பனைமரமலாம் அந்த ஏரியாவில் தான் இருக்குது பனங்கிழங்கு கருப்பட்டி இதெல்லாமும் அதை நீங்கள் ஆராய்ஞ்சு அதாவது மேட்டாங்காட்டு வெள்ளாமைகளை ஆராய்ஞ்சு அவிகளுக்கு போதிய நஷ்ட்டத்த போதுங்கற சலுகை கொடுத்து கல் பொறுக்கறுக்கு உழவு ஓட்றதுக்கு அவிங்களுக்கு ஆள் ஆள் பற்றாக்குறையா இருக்கு இது மாதிரி குறைகளயெல்லாம் நிவர்த்தி செஞ்சு உதவி செஞ்சீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வருங்காலத்தில் வரும் சந்ததிகளுக்கு போதிய அளவில் பொருள் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அரசாங்கமோட கோரிக்கை